என்ன பற்றி சொல்லணுன்னா சார் எனக்கு வந்து முப்பத்தி எட்டு வயிசாகுது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் பிறந்தேன் ஃபஸ்ட்டு டவுனில் பிறந்தேன் அங்கேயே வாடகைக்கு இருந்தோம் அதுக்கப்புறோம் சொந்த ஊரான வைங்களத்தூருன்ற குக் கிராமத்துக்கு வந்தோம் வந்து அங்கேயே எயித்து வரைக்கும் படிச்சேன் அப்பா பிஹெச்ல வேலை செய்யவும் ஆ ஓகே அப்படின் சொல்லிட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கேயே போயிட்டாங்க அதான் சார் திருச்சி மாவட்டத்தில் தான் தங்கி படிச்சேன் ஸ்கூல் லைஃப்லாம் அங்கே தான் முடிச்சோம் காலேஜும் அங்கே தான் முடிச்சோம் முடிச்சோம் காலேஜும் அங்கே முடிச்சிட்டு ஹாஸ்டலில் நயன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஹாஸ்டலில் படிச்சேன் ஹாஸ்டல் வாழ்க்க வந்து ரொம்ப என்ஜாய் ஃபுல்லாக இருந்துச்சு வீட்லன்னா ஒரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா இவங்கக்கூட பேசிட்டுருக்கம்ம அது மட்டும் தான் உலகோன்ருந்துது ஆனால் ஹாஸ்டலில் போயிட்டு படிக்கவும் கிறிஸ்டின் ஹாஸ்டலில் தான் நான் படிச்சது அங்கே படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துது பலதரப்பட்ட பிள்ளைங்களை பார்த்து அதுங்கள்ட்ட நம்ம நம்மளோடைய உணர்வுகள் ஷேர் பண்ணிட்டு அதுங்க பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்ததுன்னா அது நயன் நயன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு காலேஜ் லைஃபும் திருச்சிலே தான் படிச்சேன் அதுக்கப்புறமே நான் வந்து எம் பிகாம் எம்காம் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறோம் பிஎட் வந்து விராலிமலையில் அப்போ படித்தேன் ஏ மேரேஜ்ஜுக்கப்புறம் தான் பிஎட் படிச்சேன் ஆனால் என்னுடைய வீட்டுக்கார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க வீட்டுக்காரா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிணாங்க அம்மா அப்பா கிடையாது என்ன சொல்கிறது படித்தேன் படித்து முடிச்சிட்டு வீட்டில் வந்தேன் அப்புறோம் ஸ்கூலில் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிருச்சு அதுவும் பார்த்துக்கிட்ருக்கோம் அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச எக்ஸ்டாக வேலையில் என்ன பண்ணுறமோ கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேம்லி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதை வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து எம்காம் பிஎட் படிச்சிருக்கேன் படித்த இடத்துல எங்கள் சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் அதிகமாக படிச்சேன் எல்லோருமே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புல்லாக இருந்தாங்க நான் வந்து அடுத்த அடுத்த லெவல் படிக்கிறதுக்கு மேரேஜுக்கப்புறம் பல வீட்டில் வந்து கணவர்மார்கள் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்மளோடைய மனைவி பாதி பாதிலேயே படிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னைய பிஎட் படிக்க வைச்சாங்க படிச்சிட்டு பசங்க நான் படிச்சதுனால் என்னோடய பசங்களுக்கு என்னால் ஹோம் ஒர்க் சொல்லிக்கொடுக்க முடியிது என்னென்ன வீட்டுப்பாடங்கள் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியிது என் வீட்டுக்காருக்கு ஆஃபிஸ் ஒர்க் சம்மந்தப்பட்ட எதாவது ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் அதையும் இல்லாமல் என்னோடய வேலையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து எங்கள் எங்கள் வீட்டுக்கார் படுற கஷ்டத்தில் அவருக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை நினச்சி ரொம்ப சந்தோசமாக சந்தோசமும்படுறேன் அதே மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது படிக்க வச்ச ஓன் வீட்டுக்கார் வந்து மனைவி படிச்சால் தவறு அப்படின்ற மாதிரி பல வீட்டில் இருக்குது இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னைய வந்து படிக்கிறேன் ஆசைப்பட்டேன்னோன ஓகே பிஎட் போய் சேர்ந்துக்கோ அப்படின் சொல்லிட்டு படிக்க வச்சாங்க அவங்க படிக்க வச்சாங்க அதே மாதிரி நானும் படிச்சிட்டு என்னோடய ச விருப்பத்தையும் நிறைவேற்றிக்கிட்டேன் அதே மாதிரி என்னோடய வீட்டுக்காரோடய கஷ்டத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே